ஹலோ சார் டிசைன்லாம் நிறையா வந்துயிருக்கு சார் இப்போ ஏதாவது வேறு ஏதாவது புது மாடல்ஸ் ஏதாவது இருக்கா ஆ ஆமாம் சார் லாஸ்ட் வீக்கும் இந்த இட்டாலியன் மாடலும் ஆர்ட்டிக் மாடலும் தான் வந்துச்சு அதை விட வேறு ஏதாவது புது மாடல் ஏதாவது வந்துயிருக்கா சார் அப்படியா சார் ஆ ஓகே சார் அப்படியா சார் அப்படியா சார் பா என்னா ரேட்டு சார் ஓ ஓடியிட்டுருக்கு இப்போதிக்கு பவுன் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் சரிங்க சார் சரிங்க ஆமாம் சார் டிசைன் நிறைய கஸ்டமர் வராத கஸ்டமர் நிறைய டிசைன் தான் சார் கேட்கறாங்க நம்ம பார்த்துட்டு இன்னும் நிறையா நியூ மாடல்லாம் வந்துயிருக்கு அதை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க சார் நம்ம கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கு சார் ஆ ஓகேங்க ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் எல்லாருமே இப்போ இந்த மொபைலு அதெல்லாம் பார்த்துட்டு புது புது மாடல் வந்துயிருக்குன்னு புது புது மாடலாக கேட்கறாங்க எல்லாரும் ஓகே சார் அந்த மாதிரி மாடலாக இனிமே கொஞ்சம் நிறையா கலெக்ட் பண்ணிக் கொடுங்க சார் நீங்கள் அப்போ தான் டெய்லியும் நிறையா பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ தேங்க் யூ சார்